நாங்கள் இருக்கிற பக்கம் சக்தி நகரில் இருக்கங்க அங்கே வந்து அசுத்த காற்று வரதுனால் தூசியெல்லாம் வந்துங்க பித்தளை சாமானுங்கெலாம் கரையேன்னு ஆகிருதுங்க அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆபத்துன்னு பாருங்க அந்த அந்த காற்ற நுகருவதுனால அதனால் அதுவும் மிஸ்ட்டேக்குதுங்க அப்புறம் இந்த இந்த தண்ணீர் வந்துங்க தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்குதுங்க அந்த வேலி முள்ளினால எல்லா பக்கம் வேலி முள் இருக்கிறதுனால தண்ணி அது இழுத்துக்குது அதனால் தண்ணி எங்கேயுமே தண்ணி வரது கஷ்டம் இந்த அப்புறம் என்ன அந்தியூரில் வந்துங்க இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே மழை பெஞ்சு குளத்துல தண்ணி வந்து வாய்க்கால் மூலம் எங்கள் பிள்ளைங்க வீடெல்லாம் மூழ்கி போச்சுங்க முழ்கி போய் அப்புறம் அவங்க இடுப்பு தண்ணி வந்துடுச்சி வீட்ட சுற்றி காட்டில் வந்து இருபதாயிரம் போட்டு இந்த இது வச்சுருந்தங்க இந்த பட்டாணி சோ சோளம் அந்த சோளம் எல்லாம் அடிச்சுட்டு போய்டுச்சு ஆனால் அரசாங்கம் வந்து எந்த ஒரு இதுவும் தரல சலுகையும் தரல ஒரு உதவி தொகையும் தரல ஆறு மாதமாவே அவங்க இன்னுமே மேலே ஏற முடியல அதுவும் அடிச்சுட்டு போய் அந்த மாடு கன்று எல்லாமே விதையும் எதையுமே விதைக்க முடியல ஒன்றும் முடியல ஆனால் அந்தியூர் பக்கம்ங்க தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம் தானுங்க வரக்காடு எல்லாமே மழையும் சரியாக வரவே மாட்டேக்கிதுங்க இப்போது அப்புறம் ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க